பல தலைமுறைகளாக நாங்கள் எல்லாம் ஆட்டிதான் கொழம்பு வைப்போம் அந்த கொழம்பு வந்து டேஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு அது போன ஜென்ட்ரேசன் இந்த ஜென்ட்ரேசன் அதேத்தான் ஃபாலோ பண்ணுறோம் இது வேறு மாதிரி செஞ்சால்கூட எல்லாம் அந்தமாதிரி பண்ணுங்கள் ஆட்டி வைங்கள் அப்படிம்பாங்க அதனால கொத்தமல்லி எல்லாம் நல்லா வறுத்து நல்லா ஆட்டி கொழம்பு வைப்போம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைத்து என்னெல்லாம் என்னென்ன போடணுமோ போட்டு அரைத்து வைப்போம் அது வந்து பல தலைமுறைகளாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து ரொம்ப டேஸ்டாக நல்லா வரும்